அதிக நாட்கள் நான் வந்து வெளில போகணும் அப்படின்னம்போது செடிகளை வந்து பராமரிக்கிறத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக தேவைப்படுவாங்க ஏன்னா அந்த செடிகள் வந்து தண்ணி இல்லாமல் வாடி போய்விடும் அந்த செடிகளை வந்து பராமரிக்கணும் பராமரிக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சியமாக அங்கே வந்து புல்லாம் நிறைய மண்டி என்னாயிடுனா அந்த செடிகளை வந்து ஒன்று இல்லாத அளவுக்கு ஆக்கிடும் இப்போ ஒரு ரோஜா செடி இருக்கு அப்படின்னாக்கா அந்த ரோஜா செடியை வந்து கவனிக்கணுன்னா அதுக்கு அடிக்கடி வந்து இந்த தண்ணி விடணும் அப்புறோம் வந்து அப்படி இல்லை அதை சுற்றி நிறைய களைகள் வந்து மங்கிடிடுச்சி அப்படின்னாக்கா அந்த ரோஜா செடி வந்து சீக்கரம் செத்துப் போய்விடும் ஸோ அதனால் வன் என்னாகணும் அப்படினாக்கா அந்த தோட்டங்களை வந்து பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வந்து யாராவது ஒருத்தவுங்களை வந்து நம்ம வச்சிட்டு தான் போகணும் ஏன் வச்சிட்டு போகணுன்னா அப்படின்னாக்க செடிகளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும் அது இல்லாமல் அந்த செடிகளில் வந்து இப்போ தண்ணி பாய்ச்சாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னாலையே நிறையே பூச்சிகள் வந்து அதிகமாயிடும் இப்போ செம்பருத்தி செடியை எடுத்துக்கிட்டோன்னாக்கா செம்பருத்தி பூச்சி அதிகமாக இருக்கும் அந்த வெள்ளை வெள்ளையாக தி திட்டு திட்டாக இருக்கும் இதுவே வந்து ரோஜாச் செடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து இந்த புல்லே வந்து அந்த ரோஜாச் செடிகளை வந்து கொன்றுடும் அது மாதிரி நிறைய செடிகள் இருக்கு அந்த செடிகளுக்கெல்லாம் வந்து நீரோட்டம் இல்லை அப்படின்னாக்கா நி நீரோட்டம் இல்லாத அது வாடி போய்விடும் அப்புறோம் நம்ம வந்து வாங்கி வச்சுமே அது வந்து வேஸ்ட்டாக போய்விடும் அதனால ஒரு நம்ம நான் வந்து ரொம்ப நாளைக்கு வெளில போகறோம் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி யாரோ ஒருத்தவுங்களை நீங்கள் அந்த ஓ ரெண் நாளைக்கு ஒரு தடவையாவது தண்ணி ஊற்றுங்க அந்த செடிக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு போனால் தான் அந்த செடிகள் வந்து நம்ப திரும்ப வர வரைக்குமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செடிகளை பாது ப பாதுகாக்கறது பாதுகாக்கறோம் அப்படின்னாக்கா அந்த செடிகளுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு டானிக் கொடுக்கணும் ஏற்ற டானிக் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஒரோ உரங்கள் வைய்க்கணும் செடிகளோட களைகலை வந்து அப்பப்போ கழிச்சு விடணும் கீழே இருக்கிற புல்லை வந்து செத்தி விடணும் இந்த மாதிரி பண்ணால்தான் நிச்சியமாக வந்து அந்த செடிகள் வந்து நல்லா இருக்கும்